ஆ சார் வணக்கம் சார் என்ன சார் உங்களுக்கு வேணும் ஆமாம்ங்க எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் போட்டுருக்கங்க ஆமாம்ங்க ஆமாம் ஹீரோவில போட்டுருக்கிறேங்க ஓகே இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுல இருந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கங்க இந்த எலக்ட்ரிக்கல் பைக் வந்து ஹீரோ கம்பெனிலர்ந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க இந்த ஆம்பியர் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் சார்ஜு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப் டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ரன் ஆகும் இந்த பைக்கு சார்ஜோட இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொண்ணூறாயிரம் இது நி ஆமாம் நீங்கள் இன்னிக்கே புக் பண்ணி இதை வாங்கிட்டிங்கன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு இப்போ இதை டெலிவரி பண்ணிவிடுவோம் நீங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை இறக்குமதி பண்ணி நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம் புதுசாக வாங்கம்போது ஆமாம் ஃபைவ் லிட்டர் பெட்ரோல் ப்ளஸ் வந்து ஒரு ஹெல்மெட் கொடுத்துருவோம் எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக எக்ஸ்ட்ரா ஃபேர் வந்து ஒரு செவன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபேர்லாம் நாங்கள் அட்டாச் பண்ணிக் கொடுத்துருவோம் ஓகே தேங்க் யூ சார்

ஆமாம்ங்க ஆமாம்ங்க தொண்ணூற்றி ஏழ்ருவா வருங்க ஓகே சார் தேங்க் யூ சார்